இதே இப்போ நம்ம நெல் கழனி பார்த்தோன்னாக்கா பா அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து மீன் அமிலம் கொடுக்க சொல்லுவேன் அப்புறம் வாரத்தில் ஒரு முறை ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்லுவேன் மாசத்தில் ஒரு முறை பார்த்தாக்கா பஞ்சகவ்யம் அந்த மாதிரி கொடுக்க சொல்லுவேன் இஎம் கரிசல் வந்து பார்த்தாக்கா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் விட சொல்லுவேன் இது வந்து தம்பியை பார்த்துக்க சொல்லிட்டு நான் வெளியில் கிளம்பிடுவேன் அப்படி அ தம்பி வெளியில் எதாவது எமெர்ஜென்சியாக வெளியே போகிறானாக்க அதே பசங்களை வேறு யாராவது பசங்கள சொல்லிட்டு அதே பிரிப்பேர் அந்தே க டைம் டேபுள் அவனை ஃபாலோ பண்ணிக்க சொல்லி அவன் பார்த்துக்குவான் அவ்வளோ தான் வேறு எதுவும் பெருசாக எதுவும் பார்த்துக்கறதுக்கு கவனிக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான்